ஹலோ ஆ சொல்லுங்மா என்னமா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க ஒரு ஐடென்டி கார்டு கூட வச்சுருக்க ஐடென்டி கார்டு எவ்ளோ முக்கியன்னு தெரியுமில வெளாடு போகும் போதெலாம் பேக்கில் கையில் வைச்சேன்னு சொல்கிறிங்க இவ்வளோ அசால்ட்டாக இருக்கலாமா மா பக்கத்தில் எல்லாேருட்டயும் கேட்டு பார்த்தியாமா ஓரளவுக்கு யாராவது எடுத்திருக்காங்களான்னு உன் ஃப்ரெண்ட்ஸே வச்சுருக்காங்களான்னு கொஞ்சம் கேட்டு பாருமா இவ்வளோ அசால்ட்டாக இருக்காதேம்மா சரி நான் வந்து இப்போ ஆஃபீஸ் ரூமில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீ போய் ஆஃபீஸ் ரூமில் மூணு ஃபார்ம் வாங்கிக்கோமா நீ அந்த மூணு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் வந்து நீ பண்ண தப்புக்கு நீதான் அமௌன்ட் கட்டி ஆகணும் நீ வந்து ஃபைன் கட்டிதான் ஆகணும் நீ போயிட்டு கேஷ் கவுண்டர் தெரியுமிலமா ஆஃபீஸ் ரூமில் கேஷ் கவுண்டர் இருக்கும் அங்கே போயிட்டு நீ அங்கே போயிட்டு ஐநூறு ரூபா ஃபைன் கட்டுற ஃபைன் கட்டினத்துக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் எடுத்து வந்து கொடுத்தேனா உனக்கு ஒரு அதாவது ஐடென்டி கார்டுக்கென்னு ஒரு ஃபார்ம் தருவாங்க அந்த இதில் வந்து உங்கள் அட்ரஸு ஒன்ன நீ என்ன படிக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணி போட்டோ ஒட்டி எல்லாத்தையும் கிளியராக கொடுத்துடுமா அதுக்கு அப்புறம் நான் இது மாதிரி உன் பேர் என்னென்னு சொல்லி இந்த பொண்ணு வந்துடுவா அப்படின்னு இந்த பையன் வருவான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிவிடுவேமா அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு அதுக்கானதை பே பண்ணிவிட்டு வாங்கிக்கணும் இதுக்கு அப்புறம் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்ன்னால் நான் நெக்ஸ்ட் டைம் உதவ மாட்டேன் இதுக்கு அப்புறம் நீங்கள்தான் ஒழுங்காக வச்சுக்கணும் எக்ஸாம் வருது என்ன பண்ணுவீங்க எக்ஸாம்க்கு வந்து நான் உங்க மேம்கிட்ட சொல்கிறேன் அதுக்குள்ளே வந்துடுமா என்னென்னு தெரியல ஆனால் ஒன் வீக் குள்ளே உங்களுக்கு அதை நான் ரெடி பண்ணி தர சொல்கிறேன் ஆனால் எக்ஸாம் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஐடின்டி கார்டு தேவை நீ காலேஜிக்கு உள்ளே உள்ளே டெய்லியும் வரணுகிறதுக்காக நான் வேணால் ஆஃபீஸ் ரூமில் சொல்லிடுறேன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து நான் இதை வந்து இன்னிக்கு உடனே செய்கன்னு நான் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து இதுக்கு ஃபைன் கட்டி வாங்கிக்கோங்க ஆ ஒரு வாரத்துக்குள்ளே நான் இந்த எக்ஸாம் குள்ளே உங்களுக்கு நான் ஐடென்டி கார்டை நான் வாங்கி தர சொல்கிறன் உன்னே தர சொல்கிறேன் நீங்கள் இதுக்கு அப்புறம் நீங்கள் சேஃபாக வச்சுருக்குறதுதான் உங்க நல்லது ஏன்னால் ஐடென்டி எவ்வளோ பார்ப்பஸ் உண்மையா முக்கியகிறது உங்களுக்குத்தான் தெரியும் ஐடென்டி கார்டு இல்லாமல் எக்ஸாமுக்கும் போகமுடியாது நீ கிளாஸ்க்கும் போகமுடியாது நீங்கள் ஸ்டூடெண்ட்டு இதுக்கே வந்து ஐடென்டி கார்டுதான் முக்கியம் இதுக்கு அப்புறம் இது மாதிரி பண்ணாதீங்க நான் ஆஃபீஸ் ரூமில் சொல்லிடுறேமா நான் வந்து நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஆ சரிம்மா